ஹலோ சார் குட் ஆஃப்ட்நூன் சார் சார் எனக்கு இந்த மஸ்கிட்டோ எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ பேட் இருக்கு இல்லைங்களா அதே வந்து அப்புறம் இந்த காக்ரோச் கில்லரு வேணும் அதுக்கப்புறமா வந்து இது இந்த இது பேட்ரியும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க சார் இந்த காக்ரோச் கில்லர் வந்து எப்டிங்க சார் எஃபெக்டிவ்வாக இருக்குதுங்களா அது எப்படி மாதிரி இருக்குமா இல்லை ஏதாது ஜெல் மாதிரி இருக்குதுங்களா இல்லிங்க சார் இந்த ஹிட்டு ஸ்ப்ரே மாதிரி இருக்குல்லிங்க சார் அந்த பாத்ரூம் ஓட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு ஹிட்டு இருக்கும் அது வந்து அது ஸ்ப்ரே வந்து எப்டிங்க சார் எஃபெக்டிவ்வாக இருக்குதுங்களா இல்லை வேறு ஏதாவது காக்ரோச்சுங்களை கொல்றத்துக்கு ஏதாவது இருக்குதுங்களா

சரிங்க ம் ஓகே ஓகே சரிங்க சார் சார் அப்புறம் இந்த மஸ்கிட்டோ பேட்டு எலக்ட்ரிக் மஸ்கிட்டோ பேட் இருக்குதுல்லிங்களாங்க சார் அது அது வந்து இந்த ஹண்ட்டர் பிராண்டுனு ஒன்று இருக்குதுங்க அது என்ன எக்ஸ்பைரி ஐ மீன் எத்தனை நாள் வாரண்ட்டி வருதுங்க சார் அது எப்படியும் ஒரு வருஷம் வாரண்ட்டி இருக்குதுங்களா இல்லை ரெண்டு வருஷம் இருக்குதுங்களா ஆ அது எப்படிங்க சார் ஓகே ஆ ஓகே ஓ சரிங்க ஆ சரிங்க சரிங்க சார் சார் உங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் என்னோடய அட்ரஸ் அனுப்புறங்க சார் கொஞ்சம் இந்த மூணு பேக்கு இதுவும் வந்து இது பண்ணி டோர் டெலிவரி வந்து போட்டு விட்டிருங்க சார் நான் ஜீபே மூலயுமா பே பண்ணிடறேன் ஆ சரிங்க ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார்